தொலைக்காட்சி நிகழ்ச்சின்னா நான் வந்து சீரியல் பார்ப்பேன் ஜீ தமிழில் வந்து அண்ணா அப்படிங்கிற மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீரியலேயும் தாண்டி எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோ வந்து யாருன்னா விஜய்காந்த் எனக்கு விஜய்காந்தான் ரொம்ப பிடிக்கும் அவங்களோட மூவி வந்து எப்போ போட்டாலும் நான் பார்த்துடுவேன் எந்த மாதிரி சுச்வேஷனில் நான் இருந்தாலும் நான் ஹாப்பியாக இருந்தாலும் சாடாக இருந்தாலும் விஜய்காந்த் மூவினா நான் எப்பவும் ஹாப்பியாகிருவேன் அவங்க மூவி ஓடிக்கிட்ருக்கும் போது விளம்பரம் போட்டால் கூட நான் எழுந்துருச்சி போகமாட்டேன் எனக்கு விஜயகாந்துன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ அவங்களோட அவங்க ஃபைட் சீனாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் இல்லை அம்மா அப்பா மேல உள்ள பாசமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நல்ல பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அவங்க எறங் இறந்து போகிறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துடுச்சி விஜயகாந்துன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க மூவி வந்து நான் மட்டும் இல்லை வீட்டில் எல்லாரும் விஜயகாந்துன்னா ரொம்ப ஃபேமிலிக்கு ஃபேவரட் ஹீரோனா விஜயகாந்துன்னு கூட வச்சிக்கலாம் அவங்களோட படம் வந்து எனக்கு வந்து பெரியண்ணா படம் இந்த மாதிரி நிறைய படம் வந்து எனக்கு பிடிக்கும் அவங்களோட விஜயகாந்தோட சாங் வந்து எனக்கு என்ன பிடிக்குன்னா பெரியண்ணா படத்துலேயே அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்